இந்தியாவுன்னாவே பெஸ்ட் தாங்க சார் இந்தியாவில் பெ நம்மளாம் இந்தியாவில் தான் இருக்கோம் அப்புறம் எப்படி இருப்போம் இந்தியாவே பெஸ்ட்டு தான் ஏன்னா நான் ஒரு தவ தமிழ்நாடு பொண்ணு இந்தியாவில இந்தியா இதில் இருக்கேன் அப்போ நான் எங்கள் ஊரை தாங்க சார் பெருமையாக சொல்லுவேன் மற்ற ஊர் எப்படி இருந்தால் என்னமோ பண்ணிட்டுப் போனால் என்ன நமக்கு என்னங்க சார் நம்ம ஊரை தான் நம்ம கெத்தாக பேசணும் ஏன்னா இங்கே நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் எல்லாமே இங்கே இருக்குது ஏன்னா அவங்க பழங்காலமாக ஃபாலோ பண்ணுற எல்லாமே இங்கே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டுத்தான் இருக்கோம் இங்கே ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் ஏன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதனால் நம்ம இந்திய கல்ச்சர் தாங்க சார் எப்போவுமே பெஸ்ட்டு மற்றவங்கள்லாம் வர முடியுங்களா சொல்லுங்க நம்மதான் எப்பவுமே கெத்து தேங்க் யூ சார்